இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகள்ல கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது வந்து வேற வேற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து லேங்குவேஜஸ் அப்படிங்கிறது வந்து நான் ரீசெண்டாக ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு புக் ஒரு தேர்டு ஸ்டேண்டர்டு புக்குல பார்க்கும்பொழுது நான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இருவத்தி ரெண்டு வந்து அதிகார மொழிகளாக இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் கிட்டத்தட்ட இருக்குது பட் வந்து அந்த இதில் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது இந்தியாவில் ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்பட்டுகிட்டிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சில மொழிகளுக்கு வந்து எழுத்து வடிவம் இல்லை ஆனால் பேசுறது மட்டும் உண்டு ஒரு சில மொழிகள் வந்து இந்த சமஸ்கிருதம் மாதிரியான மொழிகள் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க மொழிகள் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்கிறது ஸோ இப்போ இந்த தமிழ்மொழி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது தமிழ் வந்து தமிழ்நாட்டில தான் வந்து அதிகமாக வந்து பேசுறாங்க ஸோ அதர்வைஸ் தமிழுடைய பங்கு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா தகவல் பரிமாற்றத்தில் தமிழ்மொழிக்கு வந்து நிறையவே பங்கு இருக்குது ஸோ தமிழ் வந்து ஒரு தாய்மொழி அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க மலையாளம் தெலுங்கு கன்னடா இந்த மொழிகளுக்கெலாம் வந்து தாய்மொழி தமிழ் தான் இந்த மொழிகள்லயிருந்து தான் த் அந்த மொழிகள்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க ஸோ தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் சொல்லுவாங்க செம்மொழி அப்படிங்கிறத்கான பழ தகுதிகள் வந்து தமிழுக்கு இருக்கு ஸோ இந்த தகவல் பரிமாற்றத்தில் தமிழ்மொழி வந்து நான் என்ன பங்கு வகிக்கிது அப்படின் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மொழியோட சிறப்பு அப்படிங்கிறது அந்த மொழியில வந்து ஒரு சிறப்பிருக்கணும் தகவல் பரிமாற்றம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்த மொழியை வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு மொழியாக வந்து இருக்குது ஸோ வந்து பார்க்கும்பொழுது தமிழ்மொழியோட தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது அந்த காலத்தில் இருக்கிற இதுலயிருந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த காலத்திலலாம் எக்கச்சக்க குறிப்புகள் வந்து தமிழ்ல தான் வந்திருக்கும் ஸோ எக்கச்சக்க விஷயங்கள் வந்து தமிழ்மொழியில இருக்கும் ஈவன் அவங்க வந்து மொழி தான் மொழியால் தான் ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு உணர்த்தனும்னே கிடையாது நம்ம நிறைய கோவில்களுக்கு போகும்போது அந்த கோவில்ல இருக்கிற சிற்பங்களே வந்து அழகாக வந்து சொல்லி எடுத்துடும் எடுத்துச் சொல்லிடும் ஃபார் எக்ஸாம்புல் சொல்லணும்னா நான் ரீசெண்டாக இந்த யூடியூப்ஸ்லலாம் நிறையா இந்த ஷாட்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் பார்க்கும்போது நிறையவே வந்து அதைப் பற்றி தெரியும் ஸோ வந்து அந்த மாதிரி பார்க்கறபொழுது அதில் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக இந்த சுகப்பிரசவம் அப்படி நடக்கும்பொழுது என்ன பண்றாங்கன்னா தண்ணிக்குள்ளாற வச்சி குழந்தைக்கு பிரசவம் பண்ணுறது அப்படின்றது வந்திருக்கு தண்ணிக்குள்ளாற வச்சி இல்லைன்னா நிற்க வச்சி பிரசவம் பண்ணுற முறை அமெரிக்காலலாம் வந்து இருக்குது பிக்காஸ் புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கறதுனால குழந்த பிறப்பு சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தண்ணிக்குள்ளார உக்கார வச்சி பண்ணுறது இல்லைன்னா நிற்க வச்சி பண்ணுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகள்லலாம் வந்து அதிகமாய்கிட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சிற்பம் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல ஒரு கோவில்ல ஒரு கோவிலோட சிற்பத்தில் வந்து அந்த மாதிரியான வடிவம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்னுமே வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் முக்கியமான ஒரு தமிழர்களுடைய ஒரு கட்டிடம் அப்படின்னா கல்லணையாக இருக்கட்டும் ஸோ இந்த தம் சோழர்கள் அப்படின் சொல்லிட்டு எடுத்துக்கிறப்போ அவங்கழ்லா வந்து அறிவியல் அறிவியல் தான் எல்லாமே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது மொழிகளையும் தாண்டி தமிழர்கள் அப்படிங்கிறவுங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தமிழ் பரிமாற்றத்தில் தகவல் பரிமாற்றத்தில் தமிழ்மொழி அப்படிங்கிறது வந்து தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ்மொழியாக இருக்கட்டும் எக்கச்சக்க பங்கு அப்படிங்கிறது வந்து இருக்குது எல்லாமே வந்து கல்வெட்டுகள்ல செதுக்கி சிற்பங்கள் மூலியமாக செதுக்கி ஓவியங்கள் மூலியமாக செதுக்கி ஸோ அடுத்த மக்களுக்கு வந்து எளிமையா புரியிற விதத்தில் நிறையவே பண்ணியிருக்காங்க ஸோ இது தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்